இங்கெல்லாம் வந்து காவேரி தண்ணி தாங்க காவேரி தண்ணி அப்படிங்கிறதுனால ரொம்பவே வந்து என்னவாக வருன்னால் க்ளீனாகதான் வரும் ஸோ இங்கே எங்கள் ஊரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் மேலே டேங்க்கில் வந்து தண்ணியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி டேங்க்கெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிதான் எங்களுக்கு தண்ணியே கொடுப்பாங்க ஸோ தண்ணியை பொறுத்தவரைக்கும் எங்கள் ஊரில் பிரச்சினையுமே கிடையாது ஆனால் வந்து ஒரு சில டைமெலாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி வந்து ரொம்பவே வந்து அழுக்காக வர மாதிரி தெரியும் அதாவது டேங்க்கு கொஞ்சம் சுத்தம் பண்ண லேட் ஆகிட்டாலோ இல்லை மழை அதிகமாக பெஞ்சாலோ லைக்கு சும்மா ரொம்பெல்லாம் கிடையாது கொஞ்சமாக வந்து இல்லைனா டேங்க்கில் அடி தண்ணி வருது அடி தண்ணி அதாவது என்ன பண்ணுவாங்கன்னால் காவேரிலேருந்து வர தண்ணியை டேங்க்கில் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு அந்த டேங்க்லிருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க டேங்க்லிருந்து ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கா பைப் கனெக்ஷன் கொடுத்து போட்டிருப்பாங்க இப்போதான் வந்து பைப் கனெக்ஷனெலாம் வீடு வீடாக கொடுத்துருக்காங்க முன்னாடியெலாம் தெரு பைப்பு தான் இருக்கும் இப்போ தெரு பைப்பில்தான் உங்களுக்கே தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தெரு பைப் இருந்தப்போ மக்கள் குள்ளே எவ்வளோ சண்டை வந்தது ஒரு குடம் தண்ணிக்கு எல்லாம் அந்த சண்டை போட்டுகிட்டு இருப்பாங்க இப்போதான் என்ன ஆகிடிச்சினா வீடு வீடாக வந்து தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க வீடு வீடாக பைப் இருக்குது அது அது பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி தூள் தூள் தூளாக வந்து வரும் தண்ணி அடி அடித்தண்ணியாக இருக்குது அப்படினா ஸோ நாங்கள் அந்த மாதிரி வரப்போ மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாதாரணமாகவே வீட்டில் எப்போவுமே தண்ணி பிடிக்கிறப்போ வந்து வடிகட்டிதான் பிடிப்போம் ஒரு வடிகட்டி வச்சுருக்கோம் தண்ணி வடிகட்டிக்கு தண்ணி வடிக்கட்டுறதுக்குனு தனியாக அந்த வடிகட்டியில்தான் வந்து நாங்கள் பிடிப்போம் பிடிச்சிட்டு அதுலேருந்துதான் நாங்கள் வந்து தண்ணி குடிப்போம் இப்போ ரொம்ப ஒரு மாதிரி தூள் தூளாக வருது மழை காலமாக போச்சு ரொம்ப தண்ணி சில்லுனு கிடக்கு அப்படிங்கிறப்ப நாங்கள் என்ன பண்ணுவோம்னால் இந்த தண்ணியை வந்து வடிகட்டி பிடிச்சிபுட்டு அதில் வந்து முக்கியமாக வந்து நாங்கள் வீட்லேயே வந்து எங்களுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தேர்ட்ன்னு சொல்லி சொன்னோம்னால் நாங்கள் வந்து காஸ்பன்னையில் ஊற்றி வைப்போம் பெரிய காஸ்பானை ஒன்று வச்சுருக்கோம் ஒரு மூணு குடம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த காஸ்பானை அதில் நாங்கள் ஊற்றி வைக்கும்பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னா தண்ணி வந்து நல்லாவே ஒரு மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நாங்கள் அதில் துளசி போட்டு வச்சுக்குவோம் துளசி போட்டு வைக்கிறப்போ அந்த அழுக்கு இதெலாம் எதுவுமே இருக்காது வடிகட்டி பிடிக்கிறதுனால் அழுக்கு இருக்காது நாங்கள் என்ன பண்ணுவோன்னால் அதை காஸ்பானையில் ஊற்றி அதில் ஒரு நல்ல துளசி இல அஞ்சாறு இல போட்டு வச்சுட்டோன்னா அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதில்லாமல் நாங்கள் நார்மலாக மழைக்காலம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இங்கெல்லாம் வந்து மழைக்கலாம் வந்துவிட்டாலே எல்லாம் அப்படியே இந்த தொண்டையெல்லாம் புண்ணாகி ஒரு மாதிரி எல்லாம் இருமல் கக்குவான் இருமலாட்டாம் கரட்டு கரட்டுனு எல்லாம் இருமிகிட்டே இருப்பாங்க அதுக்கு அடுத்ததாக நாங்கள் என்ன பண்ணுவோன்னால் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அப்படிதான் குடிக்கிறது எங்களை பொறுத்தவரைக்கும் சுத்தமான முறைன்னா எது டேங்க்கை வீட்ல எல்லாேரும் டக்கு டக்குனு க்ளீன் பண்ணிடுவோம் பைப்பும் அப்படிதான் தண்ணி வந்ததுன்னால் வடிகட்டிதான் பிடிப்போம் தண்ணியெல்லாம் வந்து ரப்பர் குடம்லாம் வச்சுட்டு குடிக்க மாட்டோம் ஃபுல்லாக எல்லாம் காஸ்பானை சில்வர் குடம் அதுதான் யூஸ் பண்ணுவோம் அதைவிட பெஸ்ட்டு மெத்தேடு இந்த கோடைக்காலம் நல்லா வருது வெயில் ஓவராக இருக்குது அப்படிங்கிறப்ப மட்டும் பானை ஒன்று வாங்கி வச்சு அதில் ஊற்றி வச்சுட்டு பானை தண்ணியை குடிப்போம் நாங்கள் அந்த பிரிட்ஜ்லெலாம் வச்சுகிட்டு குடிக்கிற அந்த பழக்கமெலாம் எங்களுக்கு கிடையாது இப்படிதான் எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் வந்து தண்ணியை வந்து சுத்தம் பண்ணுவோம் நல்லா வடிகட்டி பிடிப்போம் வடிகட்டி பிடிச்சிட்டு அதில் உள்ள அடாசைல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு வெளியே போய்விடும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப தண்ணி சில்லுனு இருக்குது மழை காலமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நாங்கள் தண்ணியை சூடு பண்ணுவோம் அதே சமயம் வந்து வீட்டில் வந்து அதிகமாக அந்த இதெல்லாம் வந்து இருக்காது தண்ணி வந்து ரொம்ப கலங்களாக வர்றது தண்ணி ரொம்ப அழுக்காக வருது அதெல்லாம் வராது காவேரி தண்ணிங்கிறதுனால் பளிச்சுனு பார்க்குறதுக்கு பளிச்சின்னுதான் இருக்குது இப்படிதான் எங்கள் வீட்டில் வந்து தண்ணி குடிக்கிறது தண்ணி சுத்தம் பண்ணுறது இதுதான் எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச முறைகள்னு சொல்லி சொல்வது